தமிழ் நாட்டில் இருக்கிற சினிமா தேட்ரு தெரியாது ஆனால் சேலத்தில் இருக்கிற சினிமா தேட்ரு வந்து ரொம்ப தெரியும் அது என்னென்னா ஏஆர்எஸ் மல்ட்டி ப்ளெக்ஸு சேலத்தில் வந்து பார்த்துன்னு இருக்குது அங்கே வந்து நாங்கள் அதிகமாக வந்து படம் பார்த்துருக்கோம் அதே மாதிரி காலேஜு படிக்கும் போது அங்கே ஏதாவது மந்த்லி ஒரு டைம் இல்லைன்னா டூ மந்த்லி டூ டைம் வந்து பார்த்தீகன்னா அங்கே போய்விட்டு நான் படம் பார்ப்போம் அது புதுசாக ரிலீஸ் ஆகிறது அது ஓகே அதை வந்து ஒரு ஒரு வாரம் கழித்து தான் வந்து பார்த்தோன்னா அது வந்து பார்ப்போம் அது ஏன்னால் டிக்கெட்டு அப்படிங்கிறது ரொம்ப கிடைக்காது அதனுடைய விலைய வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் ஒன் வீக் அல்லது வந்து ஒன் மந்த் கூட ஆகிரும் அந்த படம் போய் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது அதை வந்து எங்களுக்கு ரொம்ப இது பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன்